ஆ சொல்றேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஏழில் அண்ணா வந்து எலெக்ஷனில் நின்றாரு அப்போ வந்து அறுவத்தி எட்டில் ஆட்சியை பிடிச்சாரு ஆட்சியை பிடிக்கையில நாங்கள் வந்து முதல் முதல்ல வந்து லக்காவரத்தில் வந்து அண்ணா மன்றம் ஏற்படுத்தினோம் இருவத்தஞ்சி பேர் உறுப்பினர் அது செயலாளர் வந்து ஒரு வெங்கடாஜலங்கரவர் அப்போ வந்து நாங்கள் வந்து சீ எங்கள் அண்ணார் வந்து சீரணித் தொண்டர் சீரணி அரங்கத்தை சீரணியரங்கம் மெட்ராஸில் இருக்குல்ல கடற்கரையில் அதில் வந்து அந்த வேலையை வந்து போய் இருந்து அதை முடிச்சுட்டு வந்தார் முடிச்சுட்டு வந்து நான் எங்கள் ஸ்கூல்லு எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் அப்போது ஹை ஸ்கூல் கிடையாது அப்போ அது கொடி கம்பத்தை சுற்றி ப பு புல் புல் வைக்கறதுக்காக காவேரி ஆற்று கரையோரம் போய் வண்டி எங்கள் வண்டி ஓ கூட்டிட்டுப் போய் அதில் வெட்டிக் கொண்டு வந்து சுற்றி வெச்சு சீரணித் தொண்டர்கள்னு போட்டு இந்தக் கல்லில் பதித்து அதை இது பண்ணோம் அப்போ நான் அப்போ ப அப்போ வந்து எட்டாவது படிச்சுட்ருந்தேன் அந்த ஸ்கூலில் அப்போ வந்து அப்போ வந்து ரொம்ப பொருளாதாரங்கம்மி அ அரசாங்கத்துக்கு அப்போ வந்து நாங்களே வந்து சுண்ணாம்பு வாங்கி நாங்களே வெள்ளை அடித்தோம் ஸ்கூலுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சுட்டு அங்கேயே வந்து டியூஷன் படிப்போம் நைட்டு டியூஷன் படிச்சுட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து வீடும் பக்கம் ஸ்கூலும் பக்கம் அப்போ வந்துடுவோம் வந்த பிற்பாடு மறுபடியும் அடுத்த நாள் ஸ்கூல் போவோம் இப்படியே இருந்தோம் அப்றம் வந்து அப்புறம் அரசியல்ல வந்து ரொம்ப தீவிரமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துல இருந்தோம் எங்களுக்கும் உறுப்பினர் கார்டு கொடுத்தாங்க அப்போ கலைஞர் மணிவிழாவுக்கு போனோம் மெட்ராஸு அங்கே போய் அவருகிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கும் பிற்பாடு தொண்ணூறு வரைக்கும் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துல தான் இருந்தேன் தொண்ணூறுக்கு மேலே வந்து நான் சங்ககிரி வந்த பிற்பாடு அதில் உள்ளுருப்பு மெம்பரெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல உடனே வந்து அ தொண்ணூறுலேர்ந்து ஆத்தி அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தொண்டர்களை கவனிக்கலை அவிங்களோட உறுப்பினர் வந்து உ வீட்டுக்காரர்கள்லாம் அவிங்களுடைய இதைத் தான் குடும்பத்தை தான் பார்த்துட்டு இருந்தாப்பில உள்ளே போனால் அப்போ வந்து தொண்டர்க்கெல்லாம் மதிப்பு இல்லாம போச்சு அப்புறம் அதுக்கும் பிற்பாடு அனைத்திந்திய அண்ணா திமுகவில் வந்து உறுப்பினராக இருந்தேன் அப்போ அதுக்கும் மேலே அங்கே வந்து நம்ம கிளைச் செயலாளர் எல்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நம்ம ஏரியாவில் வந்து அப்போ வந்து நான் இருக்கிற குடி இருக்கிற இந்த வீடு வந்து சுற்றி பாய் தெரு அந்த பாய் தெருவில் வந்து சாக்கடை வசதி இல்லை தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை அப்போது வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் இதில் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் இருந்தாப்பில அப்போ வந்து அ அவிங்க சாரெல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாம் காமிச்சு இது சப் கலெக்டரை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் வரச்சொல்லி பேசி அதுக்கும் பிற்பாடு இது பண்ணாங்க அப்போ வந்து அதுக்கும் பிற்பாடு தான் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்தது அலெக்ஷன் வந்த பிற்பாடு அந்த வார்டில் வந்து ஒரு மெம்பரு தேர்ந்தெடுத்தாங்க அப்போ அவருக்கு வந்து அரிக்கல் லைட்டு சின்னம் கொடுத்தாங்க சுயேச்சையாக நின்றாரு அரிக்கல் லைட்டு நம்ம வீட்டிலிருந்து தான் கொடுத்தோம் அவருக்கு அவர் ஜெயித்து வந்தார் அப்புறம் கா சுற்றியெல்லாம் இது பண்ணார் டிச்சு போட்றேன்னு ஆனால் நம்ம வீட்டுப் பக்கம் அந்த டிச்சு போடல சரின்ட்டு விட்டுட்டேன் அதுக்கும் பிற்பாடு நான் வந்து பட்டறையில இருந்தேன் பட்டறையில வந்து வேலை வந்து கம்மியாயிடுச்சி பூக்கடை ரெண்டு வருஷம் வெச்சேன் ஈஸ்வரன் கோயில்ட்ட அதில் ஒன்றும் அதிகம் வருமானம் இல்லை அப்படியே பொழப்பு ஓட்டிட்டே இருந்தேன் அப்புறம் இங்கே வந்து புதுசாக வள்ளிக்குட்டையில் வந்து மாரியாயி கட்டின பிற்பாடு இங்கே வந்து பூசாரி வேணும்ன்னாங்க பூசாரி வேணுன்னவுடனே நான் இங்கே வந்து ரெண்டு வருஷமாக பூசாரி வேலை பார்த்துட்ருக்கறேன் இங்கே வந்து ஒரு வருமானமும் இல்லை கோவில்ல வந்து வருவாங்க சாமி கும்பிடுவாங்க போயிடுவாங்க அதோடு இது தான் அதில் தான் நம்ம வாழ்க்கை இப்போ ஓடிட்டுருக்குது அப்படி